இட்லி பூரி பொங்கல் தோசை உப்புமா அரிசி உப்புமா ஆப்பம் ரவா உப்புமா வெண் பொங்கல் சக்கரை பொங்கல் சாம்பார் சாதம் தயிர் சாதம் புதினா சாதம் கொத்தமல்லி சாதம் தக்காளி சாதம் லெமன் சாதம் புளிசாதம் கூட்டு பொரியல் அவியல் துவையல் மோர்க் குழம்பு வத்தல் குழம்பு வடை பஜ்ஜி சுண்டல் இடியாப்பம் பிரியாணி பிரிஞ்சி சாதம் வெஜ்புலாவ் வெஜ் பிரியாணி நூடுல்ஸ் ரவா கிச்சடி கோதுமை கிச்சடி சாம்பார் கிச்சடி சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி மெதுவடை மசால் வடை